இந்த சமஸ்கிருதம் ஆங்கிலம் இந்த மொழிகள்லாம் வந்ததுக்கு அப்புறம் தமிழ் மொழியோட வளர்ச்சிங்குறது கொஞ்சம் கண்டிப்பாக குறஞ்சிருக்கு ஏன்னா இன்றைக்கு வந்து நிறையா தனியார் பள்ளிகள்லலாம் வந்து இந்த சமஸ்கிரதம் ஆங்கிலம் சொல்லி குடுத்து மாணவர்கள் வந்து தமிழ் படிக்கிறதுக்கே விடாம பண்ணிடுறாங்க என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நாளைக்கு தமிழ் எவ்வளோ எழுத்து இருக்குன்னு கேட்டாலும் தெரியிறது இல்லை தமிழை நல்லா பேச தெரியிறது இல்லை படிக்க தெரியிறது இல்லை அதே மாரி வந்து ஒவ்வொரு வார்த்தை பேசும்போதும் ஆங்கிலத்தை தான் கலந்து பேசுகிறாங்க ஒழியோ ஆனால் வந்து தமிழோட வளர்ச்சி கண்டிப்பாக குறஞ்சிட்டு தான் வருது இதனால் வந்து நிச்சயமாக ஒரு மனசுக்கு ஒரு வருத்தம்தான் இருக்கு ஏன்னா வந்து மற்ற மொழியில் படிக்கிறது தப்பில்ல ஆனால் பேச்சிலையும் செயலையும் பார்த்திங்கன்னா ஆங்கிலம் தான் அதிகமாக இருக்கு அதே மாரி சமஸ்கிருதம் தான் அதிகமாக இருக்கு இதெலாம் வந்து தேவைதான் ஆனால் அதுக்காக நம்ம மொழியை குறச்சிட்டு நம்ப அந்த மொழியை வளர்த்து படிக்கினுங்கிற அவசியம் இல்லை அதெலாம் வந்து நம்ப மொழியை வந்து நம்ப கீழவிடாம நல்ல நிலமைக்கு கொண்டு வர வேண்டியது ஒவ்வொருத்தறோடய கடமையாக எடுத்துகுலாம்